ஹலோ சொல்லுங்கண்ணா நாங்கள் மேன்சன்லேருந்து பேசுகிறோம் நேற்று ஏதோ வீடு புதுப்பித்து கட்டணும்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்திங்களாமா சொல்லுங்கள் ம் ம் சொல்லுங்கள் சரிங்கண்ண பார்த்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இப்போ ஓட்டு வீடாக இருக்குதுனு சொல்கிறீங்க அதை நம்ம கான்க்ரீட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் அமவுண்ட்டு ஜாஸ்தி வரும் பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனா நாங்களே வாங்கிக்கணுமா சரிங்க அது சரிங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தரம் ஆ பார்த்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் பார்த்திங்கன்னா சங்கர் சிமெண்ட்டு வந்துடுங்க பைப்பு வந்து பிவிசி பைப் டிடி கம்பிகள் போட்டுருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கான்க்ரீட் வந்து உங்களுக்கு மிஷினே பண்ணிக் கொடுத்துரும் எங்களுக்கு பார்த்திங்க அப்படினா எங்களுக்கு வந்து கொறைஞ்சபட்சம் மூணு நாள் வேலை தான்ங்க செட்டாக வந்துடுவோம் மூணு நாள் வேலை பண்ணிக் கொடுத்துருவோம் நீங்கள் உங்கள் அமவுண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொன்னிங்கன்னா பார்த்து பண்ணிக்கலாம்ங்க சரி இப்போ வீடு மட்டும் கூரையை பிரித்து கட்டினா மட்டும் போதுமா இல்லை வேறு ஏதாவது வேலை இருக்குதுங்களா தொட்டி கட்டுறது இல்லை வேறு ஏதாச்சும் வேலை இருக்குதுங்களா சரிங்க சரிங்க டைல்ஸ் வந்து கலர் ஏதும் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி வைச்சிருக்கீங்களா இல்லை சூஸ் பண்ணணுமா இதுக்கப்புறம் ஓ பிளாக்கில் கிரானைட்டுங்களா அதை விட குவாலிட்டி ஐட்டம் நிறையா வந்திருக்குங்க இல்லை நாங்கள் நேரில் வர்றப்போ கொஞ்சம் டைல்ஸ் கொஞ்சம் கையில் சாம்பிள் கொண்டுவந்து காம்மிக்க சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அதில் பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படினா டைல்ஸ் வந்து தரமானதே பண்ணுவோம் பெஸ்ட்டாக பண்ணித்தர்றோம் உங்களுக்கு புது வீடு கட்டினா எப்படி இருக்குமோ வீடு புதுப்பித்த மாதிரி உங்களுக்கு தெரியவே தெரியாது நான் நீட்டாக பண்ணித்தர்றேன் உங்களுக்கு இல்லை எலெக்ட்ரிஷியன் வந்து நீங்கள் சொன்னிங்க அப்படினா தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காப்பில நீங்கள் சொன்னிங்கன்னா நாங்கள் கரெக்ட்டாக கூட்டிட்டு வந்து பண்ணிடுவோம் ஆ ஆ ஆ சரிங்க சார் அந்த வீடு அந்த விஷயம் சொன்னிங்க எப்போ அந்த வீட்ட போய் வீட்ட பார்க்க வரலாமா எப்போ வர்றதுங்க சார் சரிங்க சரிங்க வந்துட்டு கண்டிப்பாக கூப்பிடுங்க நான் வந்து பார்த்துட்டு ரேட் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆ தோராயம் ரேட்டு சொல்ல முடியாதுங்க நீங்கள் சொல்கிறத வெச்சி பார்த்தா கொஞ்சம் ரேட்டு வரும் நேரில் வந்து பார்த்தா தெரிஞ்சிடும் கம்மி பண்ணி பார்த்து பண்ணிக்கலாம் உங்கள் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வர்றேன் நேரில் வர்றேங்க பத்து லட்சம்னு சொல்கிறிங்க அது வந்து உங்கள் எவ்வளோ எத்தனை அடி அதெல்லாம் கொஞ்சம் தோராயமாக சொன்னோம்னா சொல்லிடலாம் அடி நான் அளந்து பார்த்தா தோராயமாக சொல்ல முடியாது அளந்து பார்த்து சொல்ல முடியும் ஆனால் இப்போ ரேட்டு கம்மி சொல்லிட்டு வாங்கமுடியாது நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆ சரிங்க ஓகேங்க வந்துட்டு கண்டிப்பாக கூப்பிடுங்க ஆ சரி ஓகே